முன்னூற்றி நாப்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று பதிமூணாயிரத்தி நானூற்றி எண்பத்தியாறு ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு பதினேழாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஆறு